எங்கள் ஊரில் பறவைகள் வந்து விதவிதமாக பேர் நல்ல பேர் பல பேர்கள் உள்ள பறவைகள் இருக்கிறது அதில் மெயினாக கொக்கு ஈமு பறவை காக்கை வந்து இன்னும் என்னென்னவோ பறவைன்னு சொல்றாங்க நாரை பருந்து இந்தமாரி பறவைலாம் நிறைய இருந்துட்டு இருக்குது அந்த பறவைலாம் உங்களுக்கு வந்து பிடித்த பறவை எதுன்னு கேட்டீங்கன்னால் கொக்குதான் எனக்கு பிடித்த பறவை அது எப்படினா வயலில் போகும் வயலில் போய் மீன்கள் பிடித்து தின்னும் நண்டு சில நண்டு குஞ்சுகளை பிடித்து தின்னும் அது வந்து இந்த இது நம்ம போட்டிருக்காங்கள இந்த வயல் வெளிலெலாம் போட்டிருக்காங்கள அதாவது காய்கறிகள் அதெல்லாம் கொத்தி எடுத்து தின்னும் அந்தமாரி பறவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொக்கை அதுமாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொக்கு பிடிக்கிறதுனால் அதுதான் விரும்பி நாங்களும் பார்ப்போம் வயல்களில் வெளியில் போய் பா அதை மெனக்கெட்டு பார்த்துட்டு வருவோம்